எங்கள் ஊரில் வந்து கபடி எப்பயுமே காலைல அஞ்சு மணிக்கு நாங்கள் பசங்கள்லாம் சேர்ந்து விளாடுவோம் அதுக்காக டெய்லி காலைல எந்திரித்து அஞ்சு மணிக்கு கிரவுண்டுக்கு காலைல வந்து காலைல அப்படியே வார்ம்அப்லாம் போட்டு ஒரு அஞ்சு ரவுண்டு கிரவுண்டில் ஓடிவிட்டு அப்படியே வார்ம்அப்பிங்லாம் முடிச்சுட்டு கபடி பிச்சுக்குள்ளே இறங்குவோம் எப்பயுமே வந்தோனமே நான் எப்பயுமே ரைட் ஆங்கிள் கார்னர் தான் போடுவேன் அப்படியே ஃபிரெண்ட்ஸு மாற்றி மாற்றி ரைடு வந்துகிட்டே இருப்பாங்க அப்படியே இது பண்ணி இது பண்ணி அப்புறம் ப்ரோ கபடி இதில் வந்துச்சு வெளியூரில் நாங்கள் வந்து கொஞ்சம் கிராமத்து சைடு அப்படி ப்ரோ கபடி இதில் வந்து பாத்தோடன்னேயே எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு மேட்ச் வெளையாடணும் அப்படின்ட்டு அப்படியும் எங்கள் ஊரில் சின்ன சின்ன மேட்ச் நடக்கும் அந்த ஐயாயிரம் ரூபா ஆறாயிரரூவா ஃபஸ்ட்டு பரிசு போட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஃப்ரீ தான் அதலாம் போய் விளாடுவோம் விளாண்ட ஃபஸ்ட்டு மேட்ச்சே நாங்கள் தோற்கதான் செஞ்சோம் என் ஃபிரெண்ட்ஸுலாம் வெறுப்பாகி இது என்ன விளாட்டு நம்மளால் விளாட முடில அசிங்கப்படுறோம் போய் போய் தோற்று அப்பிடின்னு சொன்னாங்க அப்போ நான்தான் கேப்டன்கிற முறையில் வந்து டீம்கிட்ட வந்து சொல்லி இது மாதிரிலாம் கவலைப்படாதீங்கடா அப்டில்லாம் நெனைச்சிருந்தா ஒரு நல்ல நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் பிளேயரில் நம்மளுக்கு ஒரு டோனி கெடைச்சிருக்க மாட்டார் இது மாதிரி அவங்கள்லா எத்தனை இதில் பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு ஆளுக்கு ரீபிளேஸன்டாக வந்துதான் அவர் வந்து இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிருக்கார் அது மாதிரி நம்மளும் ஒரு நல்ல டீமாக வருவோம் அப்டின்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அடுத்து வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு மேட்சுக்கு கூப்பிட்டாங்க அங்கே போய் விளாண்டோம் ஃபஸ்ட்டு மூணு ரவுண்டும் தொடர்ந்து ஜெயித்தோம் அப்போது போய் ஃபைனலில் தோற்றோம் அப்பயும் வந்து பசங்க என்னடா இவ்வளோ தூரம் போய் தோற்றுட்டோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்போ தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு வந்து எடுத்த ஃபஸ்ட்டு ரவுண்டுலேயே வெளியே வந்துவிட்டோம் இப்போது வந்து செமிஃபைனல் வரையும் போய்ருக்கோம் அடுத்து கண்டிப்பாக ஃபைனல் போய் ஜெய்ப்போம்டான்னு சொல்லி நல்ல ஒரு ஊக்கம் கொடுத்து இன்னங்கட்டியும் நல்லா விளாண்டுட்ருக்காங்க இன்னும் நிறையா மேட்ச் விளாண்டு எங்கள் டெவலப்பிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்